இப்போ வந்து கிராமப்புற மக்களும் வந்து கேம்ஸில் வந்து ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அவங்க வந்து கபடி கோக்கோ ஸ்விம்மிங் இந்த மாதிரி இருக்க எல்லா விஷயத்துலேயும் அவங்க அதிகமான ஆர் இன்ட்ரெஸ்ட் காமித்தாங்க அப்படின்னால் அவங்க அவங்களாலேயும் வந்து இந்த சிட்டி பீப்பிள்ஸ் மாதிரி வந்து எல்லா நேஷ்னல் லெவல்லிருந்து எல்லாத்துக்குமே போக முடியும் இப்போ வந்து சிட்டி பீப்பிள்ஸ் எப்படின்னா அவங்க ச சண்டே ஆச்சுன்னால் அவர்களோட அவங்கவங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் விளாடறக்கு அந்தந்த க்ரௌண்ட்டுக்கு வந்து போயிடுறோம் ஆனால் கிராமப்புற மக்கள் வந்து மரத்தடியில் உட்காந்து சும்மா பேசிக்கிட்டுருக்காங்க அப்படி பேசுகிற அந்த டைமிங்கெலாம் யூஸ் பண்ண அந்த அந்தமாதிரி டைம் எல்லாம் போய் இதை வந்து ஸ்போர்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாண்டாங்க அப்படின்னால் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க அவங்க அவங்களாலேயும் கிராமத்தில் இருந்தாலும் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணமுடியும் அப்படிங்கிற பெருமை வந்து அந்த கிராமத்தில் யாரச்சும் ஒருத்தவங்க பண்ணிணாக்கூட அந்த கிராமத்துக்கு வந்து ரொம்ப பெரிய பெருமையாயிருக்கும் பட் ஒரு விஷயம் இதில் என்னென்னா கிராமப்புற மக்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க விளையாட்றாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க அவர்களோட ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களோட ஹெல்த் வந்து அவர்களோட ஃபுட்டில் இருந்தே வந்து கரெக்டாகதான் பார்த்துக்கறாங்க ஸோ அவர்களோட வந்து பட் இருந்தாலும் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்சில் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போய் நல்ல படியாகப் பண்ணணும் காட்டணும் அந்தமாதிரி யோசிக்கிற எல்லாமே வந்து இவங்களை அவங் அவர்களும் சிட்டி பீப்பிள்ஸ் மாதிரி மாறணும் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னால் அவர்களும் சிட்டி பீப்பிள்ஸாக மாறணும் சண்டேஸ் ஆனால் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காது அந்த டைம்மிங்கெலாம் போய் யூஸ் பண்ணி கேம்ஸ் விளயாடலாம் எதாவது அவர்களுக்கு பிடிச்ச ஃபேவரேட்ஸ் ஸ்போர்ட்ஸ் எடுத்து அந்த அந்த இடத்துலையும் ஒரு சின்ன மைதானம் மாதிரி வந்து கிரியேட் பண்ணி அவங்களால் வந்து விளையாண்டு பிராக்டிஸ் பண்ணிணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களாலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் வந்து போகமுடியும்